ஆ ஆமாம் நீங்கள் சரிம்மா எங்கே போகணும் ஆலங்குடியில் எங்கே சரி என்றைக்கு போகணும் நாளைக்கு முடியாதேம்மா நாளைக்கு வேறு ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க கேப்பை ஆ சன்டே போகலாம் நீங்கள் நீங்கள் எங்கே இருப்பீங்க நான் எப்போது வந்து உங்களை பிக் பண்ணிக்கணும் திருவாரூர் பெரிய கோயில்கிட்டேயா சரி ஓகேம்மா ஞாயிற்றுக்கெழமையா வந்துடலாம் ஆறு மணிக்கா சரி ஓகேம்மா பார்க்கறேன் ஆறு மணிக்கு வரேம்மா நாங்கள் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு தான் கிளம்புவோம்

சரி அங்கே போயிட்டு எப்படி ஸ்டே பண்ணுற மாதிரியா இல்லை உடனே ரிட்டனா ஈவினிங்குள்ளே வந்துடலாமா நைட் ஆகிடுமா சரி ஓகே ஓகே த்ரீ தெளசன்ட் ஃபைவ் ஹண்ரட் வரும்மா நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கனே ஃபோர் தெளசன்ட் தான் சரி நார்மலாக எல்லார்கிட்டையும் வாங்குவது இங்கே பக்கத்தில் இருக்குங்கிறதினால தான் த்ரீ தெளசன்ட் ஃபைவ் ஹண்ரட் சொல்கிறேன் வண்டிக்கு பெட்ரோல் டீசலெல்லாம் வேறு போடணுமே ம் சரி அந்த இடத்துலையே நீங்கள் லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் நான் வந்துடறேன் நாளைக்கு ஆ இதுக்கே பண்ணிவிடுங்க ம் பேமென்ட்டுக்கும் இதுலையே நீங்கள் பண்ணிடலாம் ம் தேங்க்யூ